நான் வந்து ஒரு ஒன்றாவது படிக்கும் போது சேரு ஒன்று வாங்கினாங்க அதாவது நான் அந்த சேரு வந்து நான் சொல்லித்தான் வாங்கினாங்க நல்ல எனக்கு பிடிச்ச கலராக இருந்துச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த சேரு வந்து அது தான் நான் சொன்னேன் அதனால வாங் வாங்கிக் கொடுத்தாங்க நான் அப்போ வந்து நான் காலேஜு படிக்கிறேன் மொத்தம் பதிமூணு வர்ஷம் நல்ல சேரு வந்து நல்லா இருக்குது இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த சேரை ஒரு ஒரு டேமேஜும் அந்த சேரை வந்து எங்கேயும் ஆகல மேலே வந்து கலரு அடித்திருப்பாங்களே அந்த பெயிண்ட்டு அது கூட இனியும் எப்படி சொல்கிறதுனா இனி போகல அந்த கலரு கூட நல்லா இருக்குது அந்த சேரு வந்து யார் வேணால் அந்த சேரில் வந்து உட்காந்துக்கலாம் சின்ன வயசுங்க இல்லை பெரியவங்க இளமையானவங்க யார் வேணால் அந்த சேரில் வந்து உட்காந்தாலும் ஒரு டேமேஜும் ஆகாது அந்த சேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்வாலிட்டியாக நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு ந நான் சேரு வந்து ம் எப்படினா ஒரு ப்ளாஸ்டிக் சேர் தான் பட்டு நல்ல ஒரு க்வாலிட்டியாக இருக்கும் எந்த சைடும் நெளியாது வளையாமல் நல்ல ஒரு க்வாலிட்டியாக இருக்கும் அந்த சேரை பார்த்திங்கன்னா இன்னும் நான் வந்து நான் கீழே கூட போட்டது இல்லை ம் எப்படினா இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு வாரம் மூணு வாரத்துக்கு ஒரு டைம் டெய்லியும் தொடச்சு தொடச்சு வப்பேன் சேரு பார்த்திங்கன்னா எப்போயிமே நான் கீழே போட்டது இல்லை அப்றம் சேரு வந்து நல்ல ஒரு க்வாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு என்னென்னாக்க கலரு பார்த்திங்கன்னா ரெட் கலரு நல்ல ஒரு திக் ரெட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு